மேம் உங்கள் ஹோட்டலில் நண்டு ஃப்ரை இருக்கா மேம் மிளகு ரசம் எனக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ்ஸு நண்டு ஃப்ரை மிளகு ரசம் இதாங்க மேம் வேணும் என்னங்க மேம் டுவெண்ட்டி மினிட்ஸுங்கிறிங்க முடிஞ்சளவுக்கு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணி கொடுங்க மேம் சரி மேம் ஓகே மேம் இது அப்புறம் பார்த்தீங்கனா எனக்கு தந்தூரி வேணும் ஒன்று ஆ ஓகே மேம் அதில் குவாட்டர் தந்தூரி கட்டிக்கிங்க பார்சலில் சரிங்க மேம் அதில் மின்ட் ஒன்று இப்போ ஆட் பண்ணிக்கிங்க மேம் வேறு உங்கள் ஹோட்டலில் என்ன ம் உங்கள் ஹோட்டலில் என்ன மேம் ஸ்பெஷல் ஓகே மேம் அப்போ ஆட் பண்ணிட்டிகிங்க ஆட் பண்ணிக்கிங்க மேம் ஆ ஓகே மேம் பண்ணிக்கிங்க மேம் உங்களுக்கு அமௌண்ட் எதில் மேம் பண்ணுறது ஜிபே ஆ ஓகேங்க மேம் அப்போ இந்த நம்பரு இந்த நம்பரு தானேங்க மேம் ஜிபே நம்பர் ஆ அமௌண்ட் எவ்வளோங்க மேம் மொத்தத்துக்கு ஆ ஓகே மேம் நான் ஜிபே பண்ணிடுறேன் மேம் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் ஃபுட் அனுப்ப பாருங்கள் மேம் ஆ ஓகே மேம் இப்போ டிஸ்கௌண்ட் சொன்னீங்களே டிஸ்கௌண்ட் பண்ணிருக்கீங்களா மேம் நீங்கள் ஆ ஓகே மேம் டோட்டலாக அப்போ எவ்வளோ வந்துச்சு டிஸ்கௌண்ட் பண்ணாமல் ஆ ஓகே மேம் அப்போ ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிடுங்க மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்